இந்த பகுதியில் வந்து சுகாதாரத்துறைக்கும் டவுன்களுக்கும் இடையே ரொம்ப பக்கம் தான் சுகாதாரத்துறை டிடி ஹெல்த் ஆஃபீஸ்ஸும் நகரமும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ஏன்னால் சிட்டியில் தான் வந்து டிடி ஹெல்த் ஆஃபீஸ்ஸே இருக்குது அதனால வந்து எதாவது ஒரு மெடிசன் தீர்ந்து போயிட்டு மற்றபடி எதுவும் வேணும்னு டக்குனு போயிட்டு அவங்க எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது சுகாதாரத்துறையை பொறுத்தவரைக்கும் முன்னே மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்குறாங்க எப்படின்னா போன உடனே வந்து நமக்கு என்ன வேணுன்றதையும் இப்போலாம் கேட்குறாங்க முன்னலாம் அப்படி கிடையாது நீண்ட நேரம் காத்திருக்கணும் வரிசையில் உட்காந்துருக்கணும் அப்படிலாம் இருந்துச்சு தான் ஆனால் என்னென்னா இப்போ என்ன வேணுன்றத கேட்குறாங்க நம்ம போய் ஸ்கேன் பண்ணுறதோ எக்ஸ்ரே எடுக்கிறதோ இல்லை டாக்டரை பார்க்குறதோ எல்லாமே நடக்குது கடைசியில் நமக்கு தேவையான மெடிசனை கொடுத்து நீண்ட நேரம் காத்திருந்தாலும் சரியான ஒரு மெடிசனை கொடுத்து தான் அனுப்புகிறாங்க அதே போல் டவுன்லேயும் அப்படிதான் டவுனில் வந்து நாலஞ்சு பிஹச்சி இருக்குது ஒரு ஹெட்டாக ஹெட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அதே போல் ஏகப்பட்ட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது அதனால வந்து நல்லாதான் பார்த்துக்குறாங்க